ஹலோ சார் வணக்கம் முபீன் ட்ராவல்ஸ் பேசுகிறேன் எந்த ஊருக்கு சார் கிளம்புறீங்க எந்த ஊருக்கு வேணும் வண்டி இருக்குதுங்க சார் இருக்குதுங்க சார் எந்த ஊருக்குங்க சார் எந்த ஊருக்குங்க சார் போகணும் நீங்கள் ஆ இருக்குதுங்க சார் ஆ இருக்கு இருக்குதுங்க சார் அப் அன் டவுன்னாங்க சார்

ஆ எத்தினி நாளைக்குங்க சார் நாலு நாளைக்குன்னா சார் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுதுங்க சார் டிரைவருக்கு படிக்காசு தனியாக கொடுத்துர்ணும் அவங்களுக்கு தனியாக பேமெண்ட்டு ஆ இப்போ டோல்கேட்டுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க நீங்களே பார்த்துக்கோங்க டோல்கேட்டு மீதி வந்து உங்களுக்கு ஃபுட்டு ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும்னாக்கூட நாங்களே அரேஞ்ச் பண்ணித்தர்றோம் சார் எங்களுக்கு தெரிஞ்ச இது எல்லாம் இருக்குது லாட்ஜ் இருக்குது ஓட்டல் இருக்குது இப்போ இந்த இது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்களே அதை அரேஞ்ச் பண்ணிடுறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதப்படி செஞ்சிடலாங்க சார் டோல்கேட் பணமும் நீங்களே தான் சார் பே பண்ணணும் காம்மிங்க சார் ஆமாங்க சார் எல்லாமே நாங்களே பண்ணித்தர்றோம் நாங்கள் இப்போ நீங்கள் பத்து பேர் இருக்கீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஆயிரரூபான்னு கணக்கு காட்டேஜுக்கு பத்தாயிரம் வரும் ட்ராவல்ஸுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் எல்லோருக்கும் நீங்களே அது பார்த்துக்கணும் டிரைவருக்கு படிக்காசு வந்து தனியாக வந்து அவங்களுக்கு பேமெண்ட்டாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு டூ டூ தௌசண்ட் ருபீஸ் அந்தமாதிரி நீங்கள் எத்தினி நாள் இருக்கீங்களோ அத்தனை அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஐந்நூறுபான்னு பார்த்து நாலு நாளுன்னா ரெண்டாயிரரூபா ஆகும் சார் ஆமாம் ஆமாங்க சார் லாங் போகிறிங்க இல்லையா ஊட்டி கொடைக்கானல் கேரளான்னும்போது ஒரு நாளுக்கு ஆயிரரூபாங்க சார் ஆமாங்க சார் பார்க்கிங் சார்ஜ் எல்லாம் இருக்குதுங்க சார் பார்க்கிங் சார்ஜு டீசல் செலவு பார்க்கிங் சார்ஜு டீசல் செலவெல்லாம் எங்களுதுதான் சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சரி சரி ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச்